சரி சரி ஹலோ சொல்லுங்க ஆமாம் சார் சொல்லுங்க சார் ஆ இருக்குது சார் ஆ ஓகே சார் ஆ என்னென்னா ஊர் சார் போகிறீங்க ஆ ஓகே சார் எத்தனை பேர் நாலு பேரா நாலு பேர் ஏஜு சொல்கிறீங்களா சொல்லுங்க ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஓகே சார் எ என்றைக்கு சார் ஆ ஓகே சார் கிலோ மீட்ருக்கு முப்பது ரூபா சார் சார் இருபத்தஞ்சி ரூபாலாம் எப்படி சார் அஞ்சு ரூபா எப்படி சார் குறைக்க முடியும் இ க இருபத்தி ஏழு ரூபா போட்டு தாங்க சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஏசியே கொடுத்துறேன் சார் ஓகே சார் சார் இருபத்தி ஆறு ரூபா போட்டு கொடு சார் லாஸ்ட்டாக டிரைவருக்கும் அமௌண்டு கொடுக்குணும்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 உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க சார் ஆமாம் சார் நாற்பத்தி அஞ்சு காமராஜர் நகர் நாகப்பட்டினம் ஓகே சார் எத்தனை மணிக்கு சார் பத்து மணிக்கா சார் ஓகே சார் ஆ ஓகே சார் நான் முன்னாடியே வர சொல்லிடுறேன் ஓகே சார்